எல்லா மொழியோட தமில்மொழி சிறந்ததுதான் தமில்மொழின்னாலே நமக்கு வந்து நம் தேசிய மொழின்னே சொல்லுவாங்கள் சொல்லுவோம் அதேபோல் நமக்கு எல்லா மொழியில் பேசம்போதும் நம்மளை திட்டுற போலவே இருக்கும் ஆனால் தமிழ்மொழி மட்டும் கொஞ்சம் தூயமாக இருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா நல்லா டீசண்ட்டாக இருக்கும் அந்த தமிழ்னாலே நமக்கு வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்ல இருக்கிற ஒரு பெரிய பெருமையே நமக்கு வந்து வே உற்படுத்தும் அது போல் தமிழ்னு சொன்னாலே நம்ம தாய்மொழிதான் தமிழ்ல நமக்கு மிகப்பெரிய ஒன்றுன்னா என்னென்னா நம்ம தமிழரா நம்ம இருக்கிறோமே அதுவே ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அதுபோல் நமக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தமிழ் புத்தாண்டுன்னு வருது தமிழ் புத்தாண்டுன்னாலே நம்ம தமிழ்ல வந்து அவ்வளோ தூரம் உற்பத்தி சொல்லுவாங்க இந்த தமிழ் தமிழ் தமிழ் நாங்களாம் தமிழன்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா பெருமையை உண்டாக்குது தமிழ்மொழிய பற்றி நம்ம சொல்லவே வார்த்தைகளே இல்லை தமிழ்னாலே நம்ம மொழிதான் அப்படிதான் எங்கே போனாலும் இப்போ நம்ம வேற எதாது கண்ட்ரீஸ்க்கு போனாலோ இல்லை எங்கேயாவது நம்ம வந்து இடம் தெரியாத இடத்துக்குப் போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மொழி யாருக்காவது தெரியுமான்னுதான் நம்ம பார்ப்போம் இந்த தமிழ்மொழி நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி யாரும் நமக்கு டக்குனு ஆளுங்கக நமக்கு வருவாங்களா செட் ஆகுமான்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இப்போமெல்லாம் தமிழ்னாலே நம்மளை வந்து ஒரு பெரிய பெருமையில நம்ம எவ்வளோதான் வச்சிக்கிட்டாலும் ஆனால் வெளியே போனாலே நமக்கு இங்கிலீஷ் தெரியுதான்னா ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க இந்த ஆங்கிலத்துக்குதான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தவர நம்ம தமிழுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்கள் அந்த தமிழை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு மேம் மேல்மொழியாக கொண்டு வரணும் அது இப்போ மேல்மொழியாகதான் இருக்குது ஆனால் எல்லா நாட்டிலயும் அது வந்து ஒரு பெரிய சிறந்த மொழியாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் என்னோடைய கருத்து அதுதான்